இப்போது எங்கள் பகுதியில் வந்து தொழில் தொடங்கிறதுக்கு என்ன உங்களுக்கு ஒரு பிரச்சினைன்னா வந்து கேப்பிட்டலும் ட்ரான்ஸ்போர்ட்டும் தான் ஒரு முதலீடும் போக்குவரத்தும் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும் ஏன்னால் தொழில் தொடங்கும் போது என்ன பண்ணணும்னால் நம்ம வந்து ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ண முடியாது யூஸ் பண்ணோம்னால் நம்மளுக்கு வந்து அதிகமாக செலவு ஆகும் அதனால் வந்து என்ன பண்ணணும் இப்போது காமன் வண்டி அதாவது பொது வண்டி பஸ்ஸு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னால் நமக்கு வந்து அந்த மணி வந்து கொஞ்சம் குறையும் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற மணி வந்து கொஞ்சம் குறையும் கேப்பிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பணம் பற்றாகுறையா இருந்தால் கூட கொஞ்சம் கடன் வாங்கி ஏதோ கூட கொஞ்சம் சரி பண்ணிவிடலாம் கொஞ்சம் கடன் வாங்கிறதோ இல்லை யார் கிட்டேயாவது நண்பர்களுகிட்ட உதவி கேட்டோ அதை மாதிரி பண்ணிவிடலாம் முக்கியமாக வந்து இதில் வந்து இங்கே வந்து என்ன டிஸ்டபென்ஸ் பாயிண்ட்ன்னால் போக்குவரத்து தான் போக்குவரத்து இந்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் ரொம்ப இஸ்யூஷ்ஷாக இருக்குது இதுவே போக்குவரத்தில் வந்து கவர்மெண்ட் இந்த பக்கம் நிறைய வெஹிக்கிள் அதாவது பஸ் பொது பஸ் வந்து விட்டாங்கன்னால் கவர்மெண்ட் பஸ்ஸை அதை வச்சு இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இந்த பக்கமுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரச்சினைன்னு வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வந்து போக்குவரத்து மட்டும் ஒழுங்காக இருந்தால் இந்த பக்கம் தொழிலும் வந்து நல்லபடியாக ரன் ஆகும்